சட்ட ஆவணங்கள் உருவாக்குவது என்னென்னா இப்போ நம்ப ஒரு சர்ட்டிவிகேட்டோ இல்லை ஏதாவது ஒரு பிறந்தநாள் சர்ட்டிவிகேட்டு நிலத்தோட பத்தரப் பதிவு அந்த மாரி எல்லாம் வேணுன்னா இப்போ நம்ப வந்து அங்கங்கே தாலுக்கா ஆபீஸு பிடிஓ ஆபீஸு அப்புறம் தாசில்தார்கிட்ட கையெழுத்து பிடிஓகிட்ட கையெழுத்து அந்த மாரி எல்லாம் பிரச்சனைங்க வருது அது வந்து குயிக்காக வந்து முடிக்க முடியிறது இல்லை இப்போ அங்கேலாம் நான் போய் சந்திக்க வேண்டியதாக இக்குது அதே மாதிரி இப்போ எதாவது ஒரு வேலை ஒரு வங்கிக்கோ அந்த மாரி நம்ம போய் பணம் செலுத்தணும் போடணும் வரணும் அப்படின்னா உடனே போனால் அவங்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சிக் கொடுக்கறதில்ல அங்கே போங்க இங்கே போங்க அத மாரி சொல்லுறாங்க அதெல்லாம் ரொம்ப கடினமான வேலை தான் அதனால் ஆவணங்களை வந்து பெர்றது வந்து ரொம்ப கடினம் என்னோட அனுபவத்தில் வந்து இப்போ வந்து நான் சொல்லுறேன் நாங்கள் வந்து வீட்டுக்கான ஒரு பட்டா வந்து வாங்கணுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாளாகவே நாங்கள் அலைஞ்கிட்ருக்குறோம் இப்போ ஒரு முன்சிப்புக்கிட்ட போயிவிட்டு கையெழுத்து வாங்கின்னு வாங்கன்னு சொல்லுறாங்க நம்ப அந்த முன்சிப்புக்கிட்ட போனால் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்கன்னு சொல்லுறாங்க அதே மாதிரி அந்த வேலையும் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சியும் கொடுக்கல கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் ஆனாலையும் அவங்க அந்த வேலையும் முடிச்சு தர்றதில்லை அதுவும் ஒரு கடினமாக இது தான் அதனால் இதெல்லாம் ஒரு அனுபவம் தான் இந்த விஷியத்தில் வந்து நிறையா அனுபவப்பட்டுருக்குறோம் நான் அதே மாதிரி இப்போ வந்து ஒரு பர்த் சர்ட்டிவிக்கேட் வாங்க போனோம் அங்கே போனால் பெயர் மாற்றம் அத மாரி பேர் மாத்துறதெல்லாம் இப்போ கேட்டால் மெட்ராஸுக்கு போகணும் மேல் இடத்துக்கு போகணும் அது வந்து பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அங்கே வந்து போயிவிட்டு கையெழுத்து இது பிடிஓ ஆபீஸில் போயிவிட்டு கையெழுத்து வாங்குங்க தாலுக்கா ஆபீஸில் வாங்குங்க வருமான சர்ட்டிவிக்கேட்டு வாங்குங்க அந்த மாரி சொல்லுறாங்க அதே மாரி பிள்ளைங்களுக்கான படிப்புக்கான ஒரு சான்றிதழ் வாங்கணுன்னா கூட நம்ம போயிவிட்டு தாலுக்கா ஆபீஸில் போயிவிட்டு ரொம்ப அலையணும் அங்கே போயிவிட்டு அங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அனுப்புறாங்க அதற்கான அந்த வருமானச் சான்றிதழை இருப்பிடச் சான்றிதழை அதெல்லாம் வாங்கணுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அங்கே இங்கேயும் அலைய ரொம்ப அலையவிட்டுறாங்க அதெல்லாம் ஒரு அனுபவம் தான் எங்களுக்கு